ஆ நாங்கள் மயிலாடுதுறையில் இருந்து பேசுகிறோம் சார் ரெஸ் ரெஸ்டாரண்ட்டா ஆ சரி என்ன ஸ்பெசல் என்ன இருக்குது என்ன ஸ்பெசல் உங்கள் ரெஸ்டாரண்ட்டில்

நண்டு ஃப்ரை வேணும் ஆமாம் பெப் பெப்பர் ரசம் சில்லி சில்லி சில்லி ஆ பெப்பர் ரசம்

எனக்கு ஒன் தேர்ட்டிக்கு வேணும் சார்

ஜிபே பண்ணிட்றேன் சார்

ஆ ஓகே சார் ஓகே கொஞ்சம் காரம் என்ன சார் கொஞ்சம் காரம்லாம் கம்மி பண்ணிக்கங்க காரம் கொஞ்சம்

ஆ மூணு பார்சல் வேணும் சார் ஆ மூணு பெப்பரே போட்டுக்கங்க

ஆ ஓகே ஆ ஓகே ஓகே ஓகே சார் ஆ ஓகே ஓகே ஆ தேங்க்ஸ் ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக ஆ தேங்க்யூ சார்